நாமக்கல் மாவட்டத்தில் வேலை வாய்ப்புங்கிறது ஸ்பின்னிங் மில் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ எங்கள் சரௌண்டிங்கில் பள்ளிப்பாளையம் டூ வெப்படையில் எழுபத்து ரெண்டுக்கு மேலே மில் எல்லாம் இருக்கும் இனிமேல் நாமக்கல் ஃபுல்லாக சரௌண்டிங்கில் பார்த்திங்னா எவ்வளோ மில் இருக்கும் இந்த ஸ்பின்னிங் மில்லில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே போனால் நிறைய வேலை பார்க்கலாம் டிகிரி பண்ணவங்க கூட அங்கே தான் வேலைக்கு போயிட்டிருக்காங்க அங்கே பேக்கிங் ஆட்டோகோனர் ப்ளூரூம் அப்படின்னு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் ஆட்டோகோனில் நூல் நூல் தயாரிக்கிறது அதை வந்து பேக்கிங்கில் கொடுத்து அதை நாங்கள் பேக் பண்ணி பையில் போட்டு அடக்கி பையில் போட்டு கொண்டு போய் கொடுத்துருவோம் அவங்க நிறைய மில்லுக்கு கொண்டு போய் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறையா இங்கே ஸ்பின்னிங் மில் தான் ஜாஸ்தியாக இருக்குது வேறு எதுவுமே இங்கே இல்லை அதனால் நாமக்கல் மாவட்டத்திலேயே ஒர்க்குக்கு ரேர்ருதான் ஆனால் ஸ்பின்னிங் மில் ஜாஸ்தியாக இருக்கறனால கொஞ்சம் பரவாயில்ல எங்களுக்கு